வணக்கம் எங்கள் ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எங்கள் ஊரில் வந்து கிரிக்கெட் டோர்ட்மெண்ட் கபடி டோர்ணமென்ட்லாம் நடத்துவோம் அந்த கேம்ஸ்லாம் வந்து நாங்களாம் பசங்களாம் சேர்ந்து ப்ரைஸ் மாதிரிலாம் டிஸ்ட்ரிபூட் பண்ணி ஒரு கேம் நடத்துவோம் அந்த கேமுக்கு வந்து சில கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சிஸ் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க அதில் முக்கியமாக என்ன கம்பெனி பார்த்திங்கனா வசந்த் அன் கோ அடுத்தது பாரத் எலட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து சத்யா மொபைல்ஸ் இந்தமாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் நிறையா கப்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கோம் எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லேலாம் நாங்கள் டோர்ணமென்ட் நடத்துவோம் நாங்கள் வந்து த்ரீ ஃபோர் டைம்ஸ் நாங்கள் வந்து கப் வின் பண்ணியிருக்கோம் அதுமட்டும் இல்லாத நாங்கள் வந்து இப்போது டிஸ்ட்ரிக் லெவலில் வந்து நாங்கள் கேம்சு பிரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் அதுக்குச் சில கம்பெனிங்க எங்களை ஊக்குவிக்கும் விதமாக நிறையா பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க ஸோ வந்து கம்பெனிகள் வந்து ஏ எங்களை மட்டும் இல்லை சர்வதேச லெவலில் அந்தமாதிரி நேஷ்னல் லெவலில் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்களுடைய நன்றி